சார் நான் வந்து சி சிக்ஸுலேருந்தே வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூல் அனுபவம் வந்து நல்லாயிருக்கும் டெய்லி ஸ்கூலில் ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் கிடையாது அப்போது ஆட்டோ கூட கிடையாது சைக்கிளில் தான் போயிட்டு சைக்கிளில் தான் வருவோம் அதுக்கப்புறம் தான் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவோம் வருவோம் காலேஜ் பார்த்திங்கன்னா காலேஜ் கூட கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் படித்தேன் இங்கே மகளிர் காலேஜு அது வந்து வீட்டுக் கிட்டே தான் இருக்கும் அதனால் நடந்து போய் டெய்லியும் நடந்து போய் நடந்து வருவோம் ஸ்கூலில் லைஃபை விட காலேஜி லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கும் படிப்பு ஸ்ட்ரெஸ் அவ்வளோ இருக்காது அதனால வாக்கப்பிள் டிஸ்டன்ஸ் தான் வீட்டுக் கிட்டேயும் அந்த அந்த டென்ஷன் கூட இருக்காது பஸ்ஸுக்கு வெய்ட் பண்ணும் அப்படின்னு ம லஞ்ச்சு டைமுக்கு வீட்டுக்குப் போயிடுவோம் ஒரு ப்ரீயாக தான் படித்தேன் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா ப்ரீயாக தான் படித்தோம்